நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்து ஏழ்நூற்றி அறுவத்தி ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்து தொளாயிரத்து அறுவத்தி ஏழு முப்பத்து மூணாயிரத்து முந்நூற்றி முப்பத்து மூணு